ஆ எஸ் மேம் நான் வந்து உங்கள் ஏஜென்சியில் ஆல்ரெடி டிராவல் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து நாளைக்கு தஞ்சாவூர் நான் டிராவல் பண்ணணும் ஆக்ஷுவலி நான் கும்பகோணம் அதுதான் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் என்னென்ன அப்படின்னு கேட்கறேன் ஆ எனக்கு தஞ்சாவூர் எனக்கு தஞ்சாவூர் மட்டும் தான் மேம் தெரியும் வேறு எந்த அதில் உள்ளே சுற்றி எதுவும் தெரியாது அதனால் உங்கள் ஏஜென்சியில் நான் ஆல்ரெடி டிராவல் பண்ணியிருக்கேன் திருச்சி அந்த மாதிரி அதனால் தஞ்சாவூர் கோவில் மட்டும் தான் தெரியும் வேறு தெரியாது அதுக்கான இது தான் கேட்கறேன் ஓகே மேம் ம் ஓகே மேம் எனக்கு நூ அந்த தஞ்சாவூர் கோவில் அந்த நூலகம் அந்த சிவகங்கை பூங்கா அந்த மியூசியமெலாம் இருக்கில மேம் அதெலாம் டிராவல் பண்ணணும் ஆ ஃபுட்டு ரூமெலாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா எப்படி ஓகே ஓகே பரவாயில்ல மேம் எனக்கு பரவாயில்ல எவ் எப் எப்போது வரணும் என்ன எங்கே இருப்பிங்க அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மேம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓ ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ